இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற ஒரு போர் வந்து எல்லாருக்குமே தெரியும் என்னென்னால் இந்தியாவில் வெள்ளை கொடி காட்டிவிட்டு பாகிஸ்தானில் நாங்கள் எங்கேயுமே குண்டு வீசலை நாங்கள் எந்த தீவிரவாதிகளும் அனுப்புலேன்னு சொன்னாலும் ரெண்டுக்கும் இடையான அந்த கோட் வார் நடந்துகிட்டே தான் இருக்குது இது எப்படி விளையாட்டு மூலமாக தீர்க்கலாம் அப்படின்னா இண்டியன் பிலேயர்ஸ் கிரிக்கெட் விளையாட பாகிஸ்தானுக்கு போகணும்னா அவங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வராங்க அ காரணம் என்னென்னால் என்ன தான் ரெண்டு நாட்டுக்கு இடையில் போரிருந்தாலும் நம்ம அஃபிஷியலாக அந்த நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே எல்லா பாதுகாப்புமே கொடுக்கறாங்க ஷோ கிரிக்கெட்டுங்கிறது கூட ரெண்டு நாட்டுக்கு இடையில் எவ்வளோ பெரிய ஒரு போரிருந்தாலும் அந்த ஒரு ஒரு நாளில் இல்லை ஒரு நேரத்திலியும் ரெண்டு மக்களையும் ஒன்றிணைச்சு தன்னோடய நாட்டுக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து விளையாட்டுங்கிற ஒரு ஒரு ஸ்போர்ட் கிரிக்கெட்டுங்கிற ஒரு ஸ்போர்ட் நா அங்கே சொல்கிறாங்க என்ன தான் சண்டை இருந்தாலும் நாங்களும் மனுஷங்கள் நீங்களும் மனுஷங்கள் ரெண்டு பேரும் ஒரு விளையாட்டு விளையாடி மக்களை வந்து சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு ம்